இப்போ வந்து கடலூர் மாவட்டத்தில் வந்து என்னான்ன விழாக்கள்லாம் கொண்டாடுறோன்னா தீபாவளி பொங்கல் அந்த மாரி நிறைய திருவிழாக்கள்லாம் கொண்டாடுவோம் தீபாவளி அப்போ என்ன பண்ணுவோன்னா ந எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சிவிட்டு அதுக்கு அப்பறம் புதுசாக டிரெஸ்லாம் எடுத்து வச்சுருப்போம் அந்த டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கு அப்பறம் பலகாரம்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க அதெலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வெடிலாம் வெடிச்சிவிட்டு எல்லாரும் ஜாலியாக கொண்டாடுவாங்க அதுக்கு அப்பறம் பொங்கல் பண்டிகை வந்துச்சுன்னா புதுசாக பானைலாம் எடுத்து அரிசி வெல்லம் அதெலாம் வாங்கிட்டு வந்து பொங்கல் வந்து கரும்புலாம் வாங்கிட்டு வந்து வாசலில் வந்து பொங்கல் வச்சு சூரியனை வந்து சாமி கும்பிடுவாங்க அதுக்கு அப்புறம் பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் எங்கள் ஊரில் வந்து நிறையா வந்து மாவட்டத்தில் நிறைய திருவிழாக்கள்லாம் வரும் இப்போ ஆடி மாதம் வந்துச்சுன்னா அம்மனுக்கு உகந்த மாசங்கிறதால் நிறையா வந்து அந்ததந்த ஊர்லையும் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம கூழ்லாம் செஞ்சு அதெலாம் வந்து சாமிக்கு வந்து படைச்சிட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்க அதுக்கு அப்புறம் திருவிழா வந்து வந்துச்சின்னா நிறைய கடைகள்லாம் வரும் ராட்டினங்கள் அந்த மாரிலாம் வரும் நிறைய பொருள்கள் இருக்கும் அதெலாம் வாங்கி எல்லாரும் வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதற்கப்பறம்